ஆ சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கா ஆ ஸ்கூல் ஆ ஸ்கூலில் வந்து மீட் பண்ணி பாருங்கள் நான் பேசுகிறேன் உங்கள்ட்ட பேசுகிறேன் நேரில் நே நேரில் பேசுவோம் நாளைக்கு வாங்க நாளைக்கு மார்னிங் வாங்க ஒம்போது மணிலேருந்து ஸ்கூல் ஓப்பனில் தான் இருக்கும் டென் ஓ கிளாக் மேலே வாங்க